நாங்கள் விரும்பி நாங்கள் விரும்பி சாப்பிட்ட மீனுங்க அவுரி மீன் எல்லாம் நல்லா சாப்பிடுவோங்க எங்கள் அம்மா ஆக்கி போடுவாங்க மீன் வந்து நல்லா கெட்டியாகவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எல்லா பொதுமக்களே எல்லாம் சாப்பிடுறது வந்து இப்போ வந்து ஜிலேபி லோகு கல்கண்டு எல்லா மீனும் இப்போ விரும்பி பொதுமக்களெல்லாம் சாப்பிடுறாங்க